நாங்கள் இயற்கை காட்சியோடு போன நடைபயணம் எதுனால் போனது ஆனால் க் வேன் வெச்சுகிட்டு தான் போனோம் ஆனால் அங்கே உள்ளே போகிறத்த வந்து நடைபயணமாக போனோம் ஏற்காடு போனோம் அங்கே உள்ளே போக போக பனி மூட்டம் அதெலாம் ரொம்ப நல்லாயிருந்துச்சி பார்க்கறதுக்கே மரத்துகிட்டேந்து அந்த பனி மூட்டம் நிலையோட மலையெலலாம் அது இருக்கும் போது ரொம்ப பார்க்கறத்துக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பனி மூட்டம்னால் அந்த அங்கே இருக்கிற அருவி அங்கே வந்து நாங்கெலாம் குளிச்சுட்டு விளாடிட்ருந்தோம் அதெலாம் நல்லாயிருந்துச்சி அப்புறம் ஆனது அங்கே வந்து கயிறு மேலே வந்து சைக்கிள் ஓட்டுறது அதெலாம் வந்து எங்கள் பசங்கெலாம் பண்ணிணாங்க அப்புறம் வந்து அங்கே நான் வந்து சு மிகச்சிறப்பான சூரிய அஸ்தமனம் உதயலாம் அவ்வளோவும் எங்கேயும் போயெலாம் பார்த்ததில்ல நான் அங்கே வீட்டுக்கு மாடி மேலே வந்து சில டைம் போய் பார்க்கணும்ன் பார்க்க மாட்டேன் சில டைம் நிற்கும் போது அது உதிக்கிறது அது ம அமையறதெலாம் பார்க்கும் போது அதுவும் உதிக்கிற போது கூட நம்மளுக்கு கண் கூச்சத்தில் பார்க்கவே முடியாது ஆனால் அது மறையும் போது ஆ அந்த சிவப்பு கலரில் வந்து ம நல்லா மறையும் நல்லாயிருக்கும் அது